அந்தக் காலத்திலங்க மன்னர்கள் எல்லாம் நிறைய கோயிலை கட்டியிருக்காங்க போகிற இடமெல்லாம் பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்குதுங்க பக்கத்தில் இப்போ நான் இதுக்கு போனோங்க கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாராசுரோங்கறாங்க உண்மையிலேயே அந்தக் கோயிலை பார்த்தா இப்படி எல்லாம் கட்டி இருப்பாங்களாங்கறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த தாராசுரம் கோயில்ல அந்த கற்கள் உடைய நிறங்கள் மாறாமல் அப்படியே இப்பவும் பாதுகாத்து வர்றாங்கள் இப்போ இவ்வளவு நுட்பங்கள் இருக்கும் பொழுது கூட அப்படி கட்ட முடியலை இப்போ கட்டுற கோயில் எல்லாம் பத்து வருடம் இருபது வருஷத்தில் போயிடுது ஆனால் நூறு வருடம் இரநூறு வருடம் முந்நூறு வருஷத்துக்கு முந்தி கட்டின கோயிலுங்க எல்லாம் இன்னமும் அழியாத பொக்கிஷமாக இருக்கிறது வந்து அவங்களுடைய அன்றைய கா கோயில்களுடைய நுட்பத்தை பார்க்கும் போது ஆச்சரியமாதான் இருக்குது அது வந்து நமக்கு நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாம் அதை பார்த்து வியப்புப் படுறாங்க இப்போ முக்கியமாக பார்க்கப் போனீங்கன்னால் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலுனுடைய கோபுரத்தினுடைய உயரம் இரநூத்தி சொச்சம் அடிங்கறாங்கள் அந்த இரநூத்தி சொச்சம் அடிக்கி இப்போ க கூட கட்டுறது கஷ்டம் அந்த இரநூத்தி சொச்சம் அடிக்கும் பாதை அமைச்சு ஏதோ யானையை பயன்படுத்தி அந்த ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட அந்த உயரத்தில் உள்ள அந்த கும்பத்துக்கு ஒரு கல்லாலையே செதுச்சு அந்த கும்பத்தை பண்ணாங்கன்னு வரலாறு சொல்லுது அதெல்லாம் பெரிய வியக்கத்தக்கதாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ராஜ கோபுரம் அதை விட ரொம்ப சிறப்பு நாலு பக்கமும் நாலு திசையிலையும் அந்த கோபுரத்தோட உச்சி தெரிகிற மாதிரி அங்கே அமைக்க இருக்க அமைச்சிருக்காங்கள் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வியப்பாக இருக்குது இல்லைங்க வரலாறை பேசுதில்லைங்க இன்றைக்கும் நம்ம மட்டும் இல்லை இன்னும் வரும் தலைமுறையும் அந்த வரலாற்றை தஞ்சை பெரிய கோயிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் தாராசுரம் கோயிலையும் இப்படி எண்ணற்ற கோயில்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலைப் பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே இடத்தில நின்று அனைத்து கோபுரத்தையும் பார்க்குற மாதிரி செஞ்சிருக்காங்கள்